இப்போ பக்கத்தில் உள்ள டவுன் பெரம்பலூர் பக்கத்தில் உள்ள டவுன் பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சி இருக்குது அது ஒரு பெரிய ஊர் இந்த சைட் பார்த்திங்கன்னா கரூர் இருக்குது மேலெ போனீங்கன்னால் திண்டிவனம் விழுப்புரம் இருக்குது அப்புறம் இந்த சைட் வந்திங்கன்னால் தஞ்சாவூர் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் எல்லாமே எல்லா ஊருமே பயங்கரமாக இருக்கும் அதுவே நீங்கள் பக்கத்து ஸ்டேட் கேரளா பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய வந்து அது ஒரு பெரிய மாநிலம் தான் இங்கே வந்து நீங்கள் வந்து சுற்றுலாவோ இல்லை நீங்கள் சுற்றி பார்க்க போகும் போதோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழ் அதுவும் தமிழ்நாடும் கேரளாவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல சாப்பிட போகிறிங்கன்னா தமிழ் நாட்டில் ஒரு ரேட்டாகவும் அதுவே நீங்கள் கேரளாவில் போனிங்கன்னால் அது ஒரு ரேட்டாகவும் ஒரு மொழி தெரியாத ஊர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸிக்காக தெரிய வேண்டியது என்ன அந்த ஊர் பாஷை அந்த ஊர் பாஷை உங்களுக்கு தெரியணும் இல்லை அந்த ஊரில் தெரிஞ்சவுங்க யாராவது உங்கள் கூட இருக்கணும் இல்லை அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தன் எவனாது கூப்பிட்டு போகணும் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு சுற்றுலா அந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரியாமல் அந்த ஊருக்கு போய் நீங்கள் வந்து கஷ்டப்படக் கூடாது இப்போ அரியலூர் இப்போ திருச்சின்னு எடுத்துக்கங்களேன் திருச்சியில் பல விஷயங்கள் இருக்குது காவேரி காவேரி அணை காவேரி ஆறு இருக்குது மலைக்கோட்ட இருக்குது அங்கே பஜார் இருக்கும் நிறைய விஷயம் இருக்குது கோவில்கள் இருக்குது பூங்காக்கள் இருக்குது கடை கடைவீதி இருக்குது இப்போ இங்கேருந்து பக்கம் தான் திருச்சி அது வந்து இங்கே சுற்றி பாக்கறதுக்கு திருச்சியில் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்புல பாதுகாப்புன்னு சொல்கிற அளவுக்கு திருச்சியில் ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயங்கள் ஒன்றும் நடக்க போவது இல்லை நீங்கள் போனீங்கள் இருக்கிறது தமிழ் ஆட்கள் தான் உங்கள் கூட நண்பர்களையும் உங்கள் நிறைய பேர் திருச்சியில் இருப்பாங்க நீங்கள் போய் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கும் நீங்கள் சந்தோஷமா சுற்றிப் பார்க்கலாம் அதேமாதிரி தான் கரூர் இந்த சைடு பார்த்திங்கன்னா கரூரில் டேம் இருக்குது டேம் இருக்குது மாயனூர் டேம் இருக்குது ஏரிகள் மொதல் வந்து இங்கே சுற்று இந்த பெரம்பலூர் சுற்றுவட்டாரத்தில் எந்த ஊர் எடுத்தாலும் நீர் வளம் அதிகமாக உள்ள இதுதான் தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் அந்த சைட் தள்ளி போனிங்கன்னால் கோயம்புத்தூர் இருக்கும் கோயம்புத்தூரில் இல்லாத இடமே இல்லை எல்லாமே இருக்குது கோயம்புத்தூரில் அது ஒரு ஈக்குவேஷன் சென்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு படம் பார்க்குற ஒரு இதாக இருக்கட்டும் அந்த குழந்தைங்களோட சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும் நிறைய இருக்குது அங்கே இதுவே இந்த சைடு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோவிலெலாம் பெரிய இடோம் இதில் வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பு சொல்லுங்கன்னால் உங்கள் கூட இங்கே நிறைய இடத்துல சுற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சினையுமே இல்லை நீங்கள் எங்கே வேணால் எதை வேணால் சுற்றி பார்க்கலாம் யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பொருட்களை நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்குணும் உங்கள் கூட வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அவங்க ஏதும் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது அதே மாதிரி கூட இருக்கிறவன் எவனும் பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்குணும் இந்த மூணு விஷியம் தான் ஏன்னால் நானும் நிறைய சுற்றி பார்த்துருக்கேன் நிறைய ஊர் போயிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடையும் நிறைய டூர் அது இதுன்னு சுற்றி இருக்கேன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் ஒருத்தன்ட சண்டைக்கு போவான் இல்லை ஒருத்தன் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான் இல்லை நம்ம பொருளை எங்கேயாவது தொலைச்சிருவோம் நம்ம பொருளை பத்திரமா பார்த்துக்க மாட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ இந்தமாதிரி பல விஷயங்கள்ல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்குணும் அப்படின்னா என்ன பண்ணினா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஜாக்கிரதையா இருந்தாலே பாதி விஷயங்கள் முடிஞ்சுது அதேமாதிரி தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்த சைடு கேரளா பக்கம் வந்திங்கன்னால் கேரளா வந்து தமிழ்நாடை விட டோட்டல் டிஃப்ரெண்ட் அங்கே வந்து பல விஷயங்கள் இருக்குது சாப்பிட்றதுல இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் போடுறதுல இருந்து நீங்கள் சுற்றி பார்க்குற பஸ்ஸில் இருந்து நிறைய விஷயம் இருக்குது இப்போ இது வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னா அங்கே சாப்பாடு ரேட்டும் சாப்பாடு வெலை ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு இட்லி வாங்குனிங்கன்னால் கூட வந்து அவன் சாம்பார் சட்னி வைப்பாங்க ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு பரோட்டாவோ ரெண்டு பரோட்டா வாங்கினா அதுக்கு நீங்கள் தனியாக காசு அதாவது ரெண்டு பரோட்டாவே நீங்கள் நூறுரூபாக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் இதுவே நீங்கள் ஆந்திரா பக்கம் போனிங்கன்னால் அங்கே வந்து தாபா சாப்பாடு தான் எல்லாமே சி வெலை சாப்பாடு வெலைன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கேரளா பக்கம் தான் நான் அதிகம் நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் போனது அப்படி தான் நான் ஆறு பரோட்டாவே நான் நூற்றி ஐம்பதுருபா நானூற்றி ஐம்பதுருவாக்கி சாப்பிட்டு வந்தேன் ஆறு பரோட்டாவே அதேமாதிரி பாதுகாப்புன்றது போது வெளி உள்ளூரில் இல்லாமல் வெளி மாநிலங்கள் நீங்கள் வந்து சுற்றுலா போகிறீங்க சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்புகள் என்னன்னால் உங்களோடு கூட இருக்கிறவன் வந்து ப்ரூஃப்பு ப்ரூஃப்பு பணம் பர்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்குணும் ஒரு பேகோ இல்லை ஒரு ஸ்லிங் பேகோ ஒரு சைடு பேகோ வச்சு நீங்கள் அதுக்குள்ளே வச்சு பத்திரமா பார்த்துக்குணும் இதுதான் நீங்கள் முக்கியமாக தொலைக்க கூடாதா விஷயம் அப்படின்னா காசு தான் ஏன்னால் எப்போது என்ன ஆகும்னே சொல்லமுடியாது நீங்கள் காசு எதுவும் தொலைக்காமல் பார்த்துக்குணும் இப்போ வந்து பாதுகாப்பு துறை அப்படி பாதுகாப்பு தொடர்பாக அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காமல் இருங்க நான் வந்து இது வரைக்கும் நான் ஒன்றுமே ஒன்றும் பார்த்தது என்ன ஒரு விஷயம்னா ஏதா ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒன்று பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அந்த இடத்துக்கே இல்லாட்டி இந்த இடத்துலந்து எப்படி வருவோன்னு எனக்கு தெரியாது வந்து ஒரு புது இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துலந்து இன்னோரு இடத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாது எதிர்க்க இருக்கற இடத்துக்கே நாங்கள் பஸ் ஏறி திருப்பி அங்கே வந்து இறங்குவோம் அந்தமாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்தமாதிரி சாப்பாடு விஷயங்களில் வந்து ரொம்ப சாப்பாடு விஷயம் தான் ஒரு சுற்றுலான்னு எடுத்திங்கன்னால் எந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப அடி வாங்குவோம் அப்படின்னா சாப்பாடு அப்புறம் அந்த தங்குவது அதுக்கு மட்டும் தான் அடிவாங்குவோம் இப்போ வந்து தங்குகிற விஷயம் அப்படின்றது வந்து இப்போ ஒரு இடத்துல போய் வெளி ஊரில் தங்குகிறோம் ஊர் பேர் பேர் தெரியாத ஊரில் போய் தங்குகிறோம் அப்படின்னா மொதோல் விஷயம் இந்த ஏரியா நல்ல ஏரியாவா பாத்துக்கணும் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்குணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனால் டக்குனு பக்கத்தில் யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்துக்குணும் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு வாடகைக்கோ இல்லை ஒரு ரூமோ எடுத்து தங்கணும் அதுவும் சுற்றுலாவுக்கு போகும்போது எல்லாமே எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க அப்படி அதனாலே ஒரு சேஃப்ட்டியாக ஒரு இடத்துல எல்லோருமே ஒன்றா போனிங்கன்னால் தனியாக போய் ஒரு இடத்துல தங்குவது வேறு நாலு அஞ்சு பேர் ஒன்றா போய் ஒரு இடத்துல தங்குவது வேறு என்னை கேட்டிங்கன்னால் நாங்கள் இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ குரூப்பாக போய் ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குவதுதான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் அதுதான் உங்களுக்கு சேஃப்ட்டி அதே மாதிரி அந்த ஒரு ரூம் எடுக்குறிங்கன்னால் ஒரு டீ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேச்சு கொடுத்தாலே அந்த ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு டீ கடையாக இருக்கட்டும் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் எந்த இடமும் ஒரு ஆட்டோ கார்க்கிட்டே போய்விட்டு கூட இந்த ஊரில் என்ன என்ன அண்ணா இருக்குது என்ன என்ன அண்ணா இந்த ஊரில் பண்ணலான்னு கேட்டு கூட அவர் கூட உங்களுக்கு வழி சொல்லுவார் நீங்கள் அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த ஊரில் என்ன என்ன இருக்குன்ட்டு அதுதான் உங்களோடய இதுதான் உங்கள் நீங்கள் உங்கள் பேச்சு திறமையும் நீங்கள் என்னன்ன பார்க்கணுன்னு எதிர் எதிர்பார்க்குறிங்களோ அந்த திறமை தான் வந்து அங்கே உங்களை சுற்றி பார்க்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல பேசத் தயங்குகிறிங்க அதுவும் ஒரு புது இடத்துல போய் தங்கி நீங்கள் சுற்றி பார்க்குறிங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக பேசணும் அதாவது போய் போய் திணறக் கூடாது திக்கக் கூடாது பயப்பட கூடாது ஏன்னால் வந்து அவங்க எதிர்க்க இருக்கறவுங்க வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கும் அவங்கள தெரியாது அவங்க யாரோ நீங்கள் யாரோ நீங்கள் ஏன் பேசறதுக்கு பயப்படுறிங்க ஒரு சுற்றுலா போகும்போது நீங்கள் வந்து ஒரு நாலு பேரை புதுசாக பார்த்து நாலு பேரை புதுசாக பழகினா தான் அது பேர் சுற்றுலா இல்லைன்னா அது பேரே வேறு ஸோ சுற்றுலாவே இல்லை அதுக்கு நீங்கள் சொந்த ஊரிலயே பக்கத்து தெருவிலயே நீங்கள் சுற்றிக்கிலாம் ட்ராவ் அதாவது ஒரு ஊர் சுற்றி பார்க்குணும் அப்படின்னா எது ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்ட்மெண்டுக்கு புது புது இடங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல தேவை உங்களுக்கு வந்து க்யூரியாசிட்டி தான் தேவை நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் ப்ளான் பண்ணிட்டோம் சும்மா பேருக்கெலாம் நீங்கள் போக கூடாது இந்த இடத்துல போகிறோம் நாங்கள் அதை பார்க்குறோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு போனால்தான் அந்த இதுக்கே வந்து நல்லது அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய்ட்டு அங்கே போய் சேஃப்பாக போய்ட்டு சேஃப்பாக வர்றது வந்து நம்ம போகிறவங்க கையில் தான் இருக்குது அங்கே போகிற இடத்துல என்ன வேணா நடக்கலாம் இப்போ வந்துட்டு சொல்கிறா மாதிரி அது என்ன வேணால் நடக்கலாம் அதேமாதிரி போ போம்போது போய்ட்டு வரும்போது பத்திரமா வந்து எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போகிறதுதான் வந்து உண்மையான ஒரு டூர் போய்ட்டு டூரோ சுற்றுலாவோ போய்ட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல விஷயமே இப்போ வந்து இப்போ நிறைய நிறைய இடத்துல என் என்னன்னா நடக்குது இப்போது நிறைய விஷயம் நிறைய விஷியங்கள் நடக்குது இப்போ வர வர இப்போ சுற்றுலா போனவங்க இங்கே இருந்து தவறி விழுந்துட்டாங்க காணாமல் போயிட்டாங்க தொலைஞ்சி போயிட்டாங்க இல்லாட்டி இன்னோரு காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சிட்டாங்க இல்லாட்டி காட்டுக்குள்ளே போய் மிருகம் மிருகமோ ஏதோ ஒன்று அவங்களை அடிச்சிருச்சு இல்லாட்டி விஷக் கடிப்பட்டுட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு ஒரு விதமாக நீங்கள் வந்து தயாராகி போகணும் இப்போ ஒரு கோயில் குளத்துக்கோ இல்லை ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கோ போகும்போது நீங்கள் வந்து நார்மலாகவே போகலாம் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்கோ இல்லை ஒரு இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன்க்கோ இல்லை ஒரு பனி பனி பொழிகிற ஊருக்கோ இல்லை ரொம்ப கொஞ்சம் குளிர் அடிக்கிற ஊருக்கோ போகும்போது கொஞ்சம் திக்கான க்ளாத்தோ இல்லை கொஞ்சம் கனமான க்ளாத்தோ அதெல்லாம் தான் நீங்கள் போட்டுகிட்டு போகணும் அதையே வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்வது இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட ஏரியா அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீச்சல் தெரிஞ்சால் தான் நீங்கள் தண்ணிக்குள்ளேயே காலை வைக்கணும் டூரு டூரு சுற்றுலா பொறுத்த வரைக்கும் த நீச்சல் தெரிஞ்சால் தான் தண்ணிக்குள்ளே காலை வைக்கணும் இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு செய்தி போயிடும் அப்புறம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த காடு மலை இப்போ இந்த மாதிரி நீங்கள் சுற்றிப் பார்க்க போறிங்க ஒரு காட்டுக்குள்ளே போ போகிறோம் நாங்கள் ஒரு மலைக்குள்ளே போ போகிறோம் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னால் உங்கள் உடம்புல வந்து எதையும் படாமல் பார்த்துக்கணும் ஏன்னால் காடுன்றது வந்து பல விலங்குகள் வாழக் கூடிய எடம் விலங்குகள் வாழலாம் பூச்சி வாழலாம் பூச்சி பட்டை பாம்பு என்ன வேணால் இருக்கலாம் அது வந்து உன் மேல் பட்டாலோ இல்ல கடிச்சுன்னாவோ என்ன வேணால் என்ன வேணால் நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து ப்ரீகாஷன்னாக போகணும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்காவது எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் க்ளோத்து கவர் பண்ணி போட்டுக்கிட்டு அதே மாதிரி இங்கே இதுலையும் வந்து குளிர்லையும் போய் வாங்காமல் முன்னாடியே நெலைலா பார்த்து நடந்து அந்த மாதிரி போய் எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் வரணும் இது வரைக்கும் நான் போன டூரில் வந்து இந்த மாதிரி சிக்கல்லெலாம் எதுவும் மாட்லை நாங்கள் போனது வந்து அதே மாதிரி ட்ரெயினில் போகிறோ அதே மாதிரி ஒரு சுற்றுலா போறிங்கன்னால் உங்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயின்லையே வந்து ட்ராவல் பண்ணலாம் ஒரு பஸ்ஸு ட்ராவலோ ஒரு கார் ட்ராவலோ அவ்வளோ செலவு ஒரு ட்ரெயின் ட்ராவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் உங்களுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும் போது அவ்வளோ செலவு உங்களுக்கு வராது நாங்கள் திடீர்னு பார்த்த கஷ்டம் நாங்க இது வரைக்கும் சுற்றுலா போகும்போது பார்த்த கஷ்டம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறது தான் உங்களுக்கு ட்ரெயினில் ஒரு டக்குனு ஒரு டிக்கெட் கிடைக்காது இல்லை ட்ரெயின் கூட்டமாக இருக்கும் நாங்கள் நின்றுட்டே போவோம் இல்லாட்டி அவன் நின்றுட்டே வருவானுங்க அது இடத்துக்கு போறிங்கன்னால் ப்ரீஃப்ளான்டாக போங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போங்க அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் பண்ண பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் வேஸ்ட் ஆஃப் டைம்னு இல்லை உங்களால் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியாது உங்கள் சிந்தனை வந்து வேறு வேறு எங்கேயோ போகும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பிங்க அவனுங்க ஒரு இடத்துக்கு போக பார்ப்பானுங்க கூட இருக்கவனுங்க இல்லாட்டி நீங்கள் தனியாக டூர் போனீங்கன்னால் நீங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சுட்டு போங்க எல்லார்டையும் சொல்லிட்டு போங்க எதிலயும் மாட்டிக்காதிங்க இந்தமாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால ஒரு சுற்றுலா போகும்போது எல்லாத்தையும் முன்கூட்டியே எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முன்கூட்டியே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டுதான் ஒரு சுற்றுலாவுக்கோ எதுக்கோ போகணும் ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் போன சுற்றுலாவிலே எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணாட்டியும் நல்லா தான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எந்த பிரச்சினையும் இல்லாம மேற்கொள்ளலை